சரவணன் டெய்லரா நான் இங்கே கிட்டப்பா ஸ்கூலேருந்து பேசுறேன் சார் ஆ பசங்களுக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு கொடுத்துருந்தோம் ஆ என்ன தைச்சி முடிச்சுட்டிங்களா எப்போ வாங்கிக்கிலாம் ஏன் சார் எங்களுக்கு அப்பறம் கொடுத்த மற்ற ஸ்கூல் பசங்கள்லாம் வாங்கிட்டாங்க நெக்ஸ்ட் வீக்கா சார் சார் எங்களுக்கு அப்பறம் கொடுத்த பசங்கள்லாம் வாங்கிட்டாங்க நீங்கள் ஏன் சார் எங்களோடது மட்டும் தைக்காம வைச்சிருக்கிங்க ஓகே சார் சீக்கிரமா எங்களுக்கு தைச்சி கொடுங்க சார் ஸ்கூல் வேறு திறக்க போகுது ஸோ கொஞ்சம் நீங்கள் சொன்ன ரேட்டு தான் சார் ஆ புரியல ஒரு பத்து பசங்களுக்கு சொல்லியிருந்தோம் சார்

இல்லை நாந்தான் நீங்கள் துணியை கொடுத்துட்டு அதுக்கப்றம் வாங்கிக்கிலாம் சார் பணத்தை

அதனால தான் சார் உங்கள்ட்ட கொடுத்தோம் நீங்கள் தான் டிலே பண்ணுறிங்க ம் ஓகே சார் உங்கள் நெலமை புரியுது எங்களுக்கு ஃபஸ்ட்டு முடித்து கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் சார் ஆ ஓகே சார் ஆ நீங்கள் நேரில் வந்தே வாங்கலாம் சார் நீங்கள் இல்லை சார் நீங்கள் நேரில் நீங்கள் டிலே பண்ணிட்டே இருக்கிங்க நீங்கள் நேரில் வந்து துணியை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கிக்லாம் சார் ஓகே சார் அதுக்கு முன்னாடியே வர முடிஞ்சாலும் வந்துடுங்க சார் ஓகே தேங்க்யூ ஆ ஓகே சார் ம் ஓகே